பார்த்தீங்கள்னா தோட்டத்தில் வந்து நாங்கள் வந்து பண்ணையிலேருந்து வாய்கின்னு வந்து தான் நடுவோம் அப்படியும் அதைவிட வந்து இப்போ மிளகா மல்லியெலாம் நான் அரைக்கறத்திற்கு கொண்டாந்து காய வைப்பேன் அப்போ அள்ளிகிட்டு அடியில் பார்த்தீங்கள்னா வெறும் வெதையா இருக்கும் அதை எடுத்து போட்டோம்னாக்கா அதுவே மொளஞ்சு வரும் அதே மாரி சுண்டைக்காயும் அது மாதிரி தான் அது கடையில் வாய்கின்னு வந்தாலும் நம்ப அதுதான் அலசி அலசி ஊற்றும்போது அந்த வெதை படுற எடமெல்லாம் சுண்டக்காய் செடி வளரும் கத்திரி செடியும் அது மாரிதான் வளரும் அப்புறம் நாங்கள் பிடுங்கி வேறு இடத்துல அத வைப்போம் வச்சு மிளகாயும் அதே மாரி வரும் சுண்டக்காயும் அதே மாரி வரும் வந்து எடுத்து வச்சு அதை பராமரிப்பு பண்ணுவோம் பராமரிப்பு பண்ணி அதை விளையவிட்டு அப்புறம் நாங்கள் இது பண்ணுவோம்

மல்லியும் அதே மாதிரி மல்லி அது மாதிரி கையால் உமுட்டிவிட்டு ஊதிவிட்டு போட்டோம்னால் அது வரும் கீரை வெதைங்களும் அதே மாரி போடுவோம் கீரையும் வரும் அது மாதிரி